பஞ்சாயத்து தலைவரோடய வேலை என்னான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் வரி வசூல் செய்கிறது பட்டா மா மாற்றது க இருப்பிடம் சான்று கணின கணினி பட்டா மாற்றது இருப்பிட சான்று ஜாதி சான்று வாரிசு சான்று இதெல்லாம் வட்டாட்சியர்களுக்கு சொல்கிறதும் அவங்க வ பஞ்சாயத் தலைவரோடய வேலை தான் அப்புறம் மக்களுக்கு தேவையான நஞ்சை புஞ்சை மரம் செடி கொடி பள்ளிகள் வழிபாட்டுத் தலங்கள் இதெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறதும் அவங்க வேலை தான் அப்புறம் வந்து மக்களுக்கு நல திட்டம் வா நலத் திட்டங்கள்லாம் எ என்னென்னா செய்கிறது செ சொல்கிறதும் அவங்க வேலை தான் இன்னும் எவ்ளோவோ சொல்லிகிட்டு போகலாம் பஞ்சாயத் தலைவர்களாலர் பற்றி இதெல்லாம் அவங்க செய்கிறது முக்கியமான வேலை